சுகாதார நலனுக்காக இப்போ வந்து அரசு வந்து பல திட்டங்களை அறிவிச்சுட்ருக்கு அந்த திட்டங்கள் ஒவ்வொன்றும் வந்து ஏழை எளிய மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அதில் வந்து முக்கியமாக வந்து காப்பீட்டுத் திட்டம் வீடு தேடி தரும் மருத்துவம் அப்புறம் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் இந்த திட்டமெலாம் கவுர்மெண்ட் வந்து சிறப்பாக வந்து செயல்பட்டுகிட்ருக்கு அதில் இந்த காப்பீட்டுத் திட்டம் வந்து மிக ஏழை எளிய மக்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு திட்டமாககும் இந்த திட்டத்தால் வந்து நான் வந்து பயன்பெறல ஆனால் வந்து எனக்கு சித்தப்பா வந்து பயன்பெற்றுருக்காரு ரெ ரெண்டு மூணு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் சித்தப்பாவுக்கு திடீரென்னு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சி அந்த ஹார்ட் அட்டாக்கில் வந்து அவர் வந்து திடீரென்னு என்ன பண்ணிட்டா அவர் வந்து ஒரு கூலித்தொழிலாளி ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது வந்து என்ன என்னாச்சுன்னால் அவருக்கு வந்து ஹா ஹார்ட் அட்டாக்கு வந்துடுச்சி அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களும் என்ன பண்ணிவிட்டாங்க எப்படியோ அவர் கொஞ்சம் மயக்கம் அடைஞ்சிட்டாரு பக்கத்தில் இருக்கிறவங்களும் எப்படியோ வந்து அவரை இது பண்ணி முதலுதவி ஃபஸ்ட் எய்ட் பண்ணி பல்லடம் ஜிஹச்சிக்கு அனுப்பி வைச்சுட்டாங்கலாம் பல்லடம் ஜிஹச்சியில் வந்து இப்போ பல்லடம் ஜிஹச்சிக்கு வந்து அனுப்பிச்சி வச்சுட்டா அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் இதாக இருக்குது ச போ ஸ்டேஜ் வந்து க்ரிட்டிக்கலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது இது பண்ணிட்டாங்க அப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஒரு பொன்னி ஹாஸ்பிட்டலில் ப ப பொன்னி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரெஃபர் பண்ணிணாங்க அவங்க அங்கே போய் இது பண்ணிணோம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க கொஞ்சம் அமௌண்ட் ஆகும் ஏன்னால் வந்து வந்து அந்த ப்ளாக் இருக்குது ஹார்ட் அட்டாக் ஆகி ஹார்ட்டில் வந்து ப்ளாக் இருக்குது அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க வந்து என்ன பண்ணிவிட்டாங்க அதுக்கு வந்து ஒரு டூ லாக் ஆக டூ லாக்ஸ் வந்து ஆகும்ன்னு சொல்லிட்டாங்க டூ லாக்ஸ் வந்து கட்டுற அளவுக்கு எங்கள் சித்தப்பாவுக்கு வசதி இல்லை அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்போ அப்போத்தான் வந்து பக்கத்து வீட்டில் ஒரு அண்ணன் சொன்னாங்க இந்த க காப்பீட்டுத்திட்டம் இருக்குது கலைஞர் காப்பீட்டுத்திட்டம் இருக்குது அது வந்து இது பண்ணிட்டா கொஞ்சம் அமௌண்ட்டு கிடைக்கும் அதை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின் சொல்லி அப்புறம் வந்தால் கலைஞர் காப்பீட்டுத்திட்டத்தில் நாங்கள் வந்து அப்ள அப்ளை பண்ணி அவர் அப்ளை பண்ணி அந்த கொஞ்சம் அமௌண்ட் வர வச்சு அப்படியே அவருக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணி அந்த ப்ளாக்கை எடுத்தாச்சு இப்போ வந்து அவர் நல்லா இருக்கார் இந்த கலைஞர் காப்பீட்டுத்திட்டம் வந்து ஓவ்வொரு ஏழை ஒவ்வொரு ஏழை எளிய மக்களுக்கு வந்து சிறப்பாக பயனுள்ள ஒரு திட்டமாகும் சிறப்பான பயனுள்ள திட்டம் அப்புறம் இந்த திட்டத்தை வந்து எப்படியோ இது ஒவ்வொரு ஏழை எளிய மக்களுக்கும் வந்து சிறப்பான திட்டம் மிடில் க்ளாஸ் ஹையர் க்ளாஸ் மிடில் க்ளாஸ் மிடில் க்ளாஸ் லோயர் க்ளாஸ்க்கு வந்து இந்த சிஸ்டம் வந்து சிறப்பான திட்டமாகும் இது வந்து இது இருதயம் மட்டும இருதய நோய்க்கும் மட்டும்மல்ல இது எல்லாம் நோய்களுக்கும் கேன்ஸர் கேன்ஸர் மூளை நோய் காய்ச்சல் மற்றும் ஆப்ரேஷன் சிலருக்கு கிட்னி கிட்னி ஃபெயிலியர் இல்லை எல்லாத்திட்டத்துக்கும் இந்த இது வந்து சிறப்பானத் திட்டமாகும் இந்த திட்டம் மூலமாக நம்ம ப்ரைவேட்லேயே ப்ரைவேட் ஹாஸ்ப்பிட்லேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கான அமௌண்ட்டு வந்து நம்ம வந்து இந்த கலைஞர் காப்பீட்டுத்திட்டம் மூலமாக க்ளைம் பண்ணிக்கலாம் இந்த திட்டம் இல்லாமல் வீடு தேடி வரும் வரும் மருத்துவம் இருக்குது வீடு தேடி வரும் மருத்துவம் வந்து நம்மளுக்கு சு சுகர் ஃப்ரஷர் இருக்கிறவங்களுக்கு வந்து அவர்களுக்கு டேப்லெட் கொடுத்து அவங்களை செக் பண்ணி அவர்களோட சுகர் ஃப்ரஷர் வந்து கண்ட்ரோலாக ஒரே லெவலில் வை நார்மலாக இருக்கிற மாதிரி மெயின்டெயின் பண்ணுறதுக்கு இந்த திட்டம் வந்து சிறப்பான ஒரு திட்டம் இந்த வீடுத்தேடி வரும் இந்த திட்டம் இது வந்து அறுபது வயது மேலேயுள்ளவங்களுக்கு ஒரு சிறப்பான திட்டமாக சிறப்பான திட்டம் இந்த திட்டத்தால் முதியவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பயன் அவங்களெலாம் வந்து ஹாஸ்ப்பிட்டல் போக வேண்டியது இல்லை வீட்டில் இருந்துகிட்டே சுகர் எவ்வளோ இருக்குது ஃப்ரஷர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்குவாங்க அதுக்கு வந்து வீக்லி மந்த்லி ஒன்ஸ் வந்து நர்ஸு வந்து அவங்களை செக் பண்ணி அவர்களுக்கு என்ன மருந்து டேப்லெட் வேணுமோ மெடிஷன் வேணுமோ அது வந்து கரெக்டாக கொடுத்துட்டு போய்விட்றாங்க அதனால அவர்களுக்கு வந்து அலைச்சல் இல்லை அவங்க ஃப்ரீயாக இருக்காங்க வீணான செலவு இல்லை இந்த வீடு தேடி மருத்துவம் வந்து சிறப்பானத் திட்டம் ஓகே அப்புறம் வந்து முக்கியமான ஒரு திட்டம் வந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் இந்த ஆம்புலன்ஸ் வந்து நம்ம எங்கேயாச்சும் ஒரு ஆக்சிரென்ட் ஆச்சோ திடீரென்னு ஒரு ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் இல்லை வேறு ஒரு டிசீஸ் ஏதாச்சும் வந்துச்சுனாலும் இந்த திட்டத்துனால் என்ன ஆகிறது மக்கள் வந்து சிறப்பாக பயன் அடைஞ்சிட்ருக்காங்க அவங்க வந்து உடனே அந்த நூற்றி எட்டுக்கு கால் பண்ணிணா போதும் நூற்றி எட்டு வந்து அவங்களை வந்து கூட்டிட்டு போயிடும் யாருக்காச்சும் ஆக்சிரென்ட் ஆச்சு உயிர் போகிற நிலமை ரொம்ப க்ரிட்டிக்கல் ஸ்டேஜாக இருந்தால் கூட இந்த திட்டத்தால் வந்து பயன் அடைகிறாங்க அவங்க உடனே ஹாஸ்பிட்டல் போய் ப்ரைவேட்டோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் அவங்க வந்து உயிர் பிழைச்சுக்கிலாம் இத்திட்ட இதாகும் இந்த திட்டத்தை வந்து எப்படி நம்ம எப்படி அப்ளை பண்ணணுன்னால் நம்ம ரேஷன் கார்ட் ஓட்டர் ஐடி ஆதார் கார்ட் ஒரு ஃபோட்டோ பக்கத்தில் நம்ம கவர்மெண்ட் டாக்ட்ரோட சைனு நம்ம விஏவோட சைன்ருந்துச்சுன்னா இந்த திட்டத்தை அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் பயன் அடைஞ்சுக்கலாம் இந்த வீடு தேடி வரும் மருத்துவம் அப்புறம் கலைஞர் காப்பீட்டுத்திட்டம் இந்த ரெண்டு திட்டத்தையும் பயன் அடைஞ்சுக்கிலாம் இதனால ஏழை எளிய மக்களுக்கு ரொம்ப யூஸ் ஹையர் க்ளாஸுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை லோயர் க்ளாஸுக்கும் மிடில் க்ளாஸுக்கும் வந்து இந்த திட்டத்தால் வந்து செம யூஸ்ஸாக இருக்குது இத்திட்டத்தை இத்திட்டத்தை வந்து ஏழை எளிய மக்களுக்கு ஒரு மிகவும் பயனுள்ளத் திட்டம் இத்திட்டத்துனால் வந்து எத்தனையோ த தமிழ்நாட்டில் ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபிஃப்ட்டி பெர்ஸண்டேஜ்ஜின்னுனாச்சும் இந்த திட்டத்தால் பயனடைய பிடிக்கும் அதனால இந்த திட்டத்தை எல்லா ஏழை எளிய மக்களுக்கும் தெரியப்படுத்த கவர்மெண்ட் வந்து சரியான வந்து விழிப்புணர்வு அவேர்னஸ் கொடுத்தாதான் சு சூப்பராக இருக்கும் இத்திட்டத்தால் வந்து ஏழை எளிய மக்கள் வந்து பயன்பெற்று வராங்க